என்னோடய பகுதியில் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதிலே இருந்தே வந்து பேருந்து வசதி இருக்காது இல்லை அப்போது அப்போவெல்லாம் வந்து பேருந்து வசதி தண்ணீர் வசதி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து தண்ணி வேணுன்னால் கூட நாங்கள் ரொம்ப தூரம் தள்ளி போய் நடந்தே போய்விட்டு போய்விட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்து அதை இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போவெல்லாம் வந்து ஆர்வோ வாட்டர் அப்படின்டுன்னு ஒன்று வந்துருச்சு வீட்டிலே வந்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு தண்ணி ஃபெசிலிட்டீஸ் மட்டும் இருந்தாலே போதும் அதை நம்ம வீட்டிலே வந்து இழுத்து வச்சுக்கலாம் அப்படிங்குற மாதிரி இருக்குது ஆனால் அப்பெல்லாம் வந்து நாங்கள் நடந்தே போய்விட்டு நான் எங்கள் ஆச்சி எங்கள் அம்மா எல்லாேரும் சேர்ந்து நடந்து போய்விட்டு அவ்வளோ தூரம் தள்ளி போய் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக வீட்டில் கொண்டு வந்து வச்சு அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டிருப்போம் மற்ற யூஸ்களெல்லாம் வந்து கிணத்துல தண்ணி இருக்கும் அப்பயே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இப்போது இந்த காலக்கட்டத்தில் வந்து இப்போ எப்படி ஆகிடுச்சின்னா வீட்டு வாசல்லேயே தண்ணி வருது நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் நடந்து போயெல்லாம் தண்ணி எடுக்கவே வேண்டாம் வீட்டு வாசலிலே வருது நாங்கள் அதை பிடிச்சிட்டு நாங்கள் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமாக அப்படி வச்சுக்கலாம் அப்புறமாக வந்து பேருந்து பேருந்து வசதியும் வந்து கிடையாது ஏன்னால் அப்போ வந்து பேருந்து இதுவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ எ எதுனாலுமே நான் அடிக்கடி பஸ்ஸு வருது அடிக்கடி நம்ம எங்கேன்னாலும் போகணுன்னாலும் போயிக்கலாம் அது வரும் ப பண்ணிக்கலாம் ஆனால் இப்போது அப்பெலாம் வந்து பேருந்தே கிடையவே கிடையாது ஒரு டையத்துக்கு இவ்வளோ இந்த க காலையில் ஒரு வாட்டி வருவாங்க சாயங்காலம் ஒரு வாட்டி வருவாங்க ஆனால் இப்போ வந்து அடிக்கடி வராங்க அதனால் இப்போது அதை அதெல்லாம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து அந்த முன்னேற்றமெல்லாம் வந்து நமக்கு தேவையான முன்னேற்றம் தான் அதுக்கப்புறமாக வந்து இப்போது நம்ம ஏதோ ஒரு மளிகை சாமான் இல்லை எந் எங்கள் எங்கள் ஊர் எங்கள் ஊர் சைட் வந்து கடை கூட கிடையாது ஆனால் இப்போது வந்து நிறைய தொழில் தொழில் பண்றவங்க தொழில் ஆரமிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஊரில் கடையே இல்லை அப்போது நாம் இங்கே ஒரு கடை வைச்சா நல்லா இருக்கும் அப்படின் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு முதலீடு போட்டு அதில் அங்கே வந்து கடை கடை வைக்கிறாங்க அப்போது அவர்களுக்கு அந்த கடை நல்லா ஓடும் ஏன்னால் ஒரு ஊருக்கே அது ஒன்று தான் கடை அப்படிங்கும் போது அது நல்லா ஓடும் இப்போ நாங்கள் ஏதாவது பெரிய பெருசாக ஏதாவது ஒருமூட்டை அரிசி எடுக்கணும் இல்லை நிறையா எதாது ஏதாவது நல்லா பெருசாக ஏதோ வாங்கணும் அப்படின்னா கூட நாங்கள் இங்கிருந்து வந்து ஒரு ஒரு நாற்பது கிலோ மீட்ரு தள்ளி போய் தான் வந்து அதுவும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வர பஸ்சில் போய் அங்கே போய் அவ்வளோ நமக்கு சாமான் வா வேணுங்கிற சாமான் வந்து நம்ம வாங்கிகிட்டு வ வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எப்படின்னா வ வீட்டு முன்னாடியே வா வண்டி இருக்குது மிதிவண்டி இருக்குது அது அதை எடுத்துகிட்டு நம்ம நம்ம டக்குன்னு நமக்கு எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் வா போய்விட்டு வா அங்கே என்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் இப்போ அந்த அந்த முன்னாடி உள்ள காலத்தில் வந்து அந்த மிதிவண்டியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் இப்போது வந்து மிதிவண்டி எல்லாமே இருக்குது இப்போது நம்ம வீட்டில் அதை வாங்கிறதுக்கான வசதியும் வந்துருச்சு முன்னாடி எல்லாம் வந்து பைகெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்டவங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்குற மாதிரி இருக்குது இப்பெல்லாம் அப்படி கிடையாது இப்போ யார் வீட்டில் வேணாலும் நம்ம பைக் வாங்கலாம் அந்த மாதிரி ஆகிடுச்சி இப் எல்லார் வீட்டு வாசல்லேயும் இப்போ தண்ணி தண்ணி எல்லாம் வர ஆரமிச்சிருச்சு பஸ்ஸு பஸ் ஃபெசிலிட்டீஸ் எல்லா போக்குவரத்து ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே வர ஆரமிச்சிருச்சு அதனால் இது வந்து எனக்கு முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்குது